இந்தியாவில் வந்து தொழில்ப்போக்குதுறையில் வந்து ஒரு இருபது வருஷ ஆண்டு காலமாக வந்து அது ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்குது சின்ன வெள்ளி திரையயோடய சின்ன திரை தான் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து படத்துக்கு கூட யாரும் அடிட் இருக்குது அடிட் இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அடிட் ஆகுறாங்க ஒரு சிலர் நாடகம் தான் நாடகம் தான் மெயின் அதுவும் ஜீ தமிழ் சன் டீவி விஜய் டீவி இது மூணு மட்டும்தான் மெயின் அடிட் நாடகம் விளம்பரத்தை விடாமல் கூட சின்ன குழந்தைங்களும் பெரிய வயசானவங்கலெலாம் அதுக்கு அடிட் ஆகிட்டாங்க வீட்டு வேலை கூட செய்கிறது இல்லை நாடகம் நாடகம் அது தான் ஒரு மாதிரி ஆகி ஹார்ட் அட்டாக் கூட வந்து செத்து போகிறாங்க அப்போயும் அந்த நாடகத்தை விட்டு தொலைய மாட்டுகிறாங்க குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுலேருந்து டீவி தான் நாடகம் குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லுது என்ன நாடகம்னு கேட்டாக்கூட சொல்லும் அதுக்குனு முத எபிசோடு ஃபஸ்ட் எபிசோடுலேருந்து முந்நூறு எபிசோடு வரைக்குமே குழந்தைங்க சொல்லும் ஏன்னால் அவ்வளோ அடிட் ஆகிட்டாங்க நாடகத்தில் நாடகத்தில் வந்து நாடகம் நடித்துப் போகிறாங்க அவங்களுக்கு சம்பளம் வருது நம்மளுக்கு என்னேங்க நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு அதைக்கூட பார்க்காம சின்ன வயசு சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க நாடகம் நாடகம் நாடகத்தை விடுங்க விளம்பரம் இந்த விளம்பரம் ஷோவ்வு கோமாளி இதுமாதிரி நிறையா பார்த்து அடிட் ஆகிட்டுருக்குங்க நம்மளுக்கு அதை பார்த்து ஒரு யூஸும் இல்லைல இதுக்கு என்ன யூஸ் இருக்குது அதில் சொல்லுங்கள் அப்போயும் எவ்வளோ தான் சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க ஏன்னால் அதுக்கு ரொம்ப அடிட் ஆகிட்டாங்க அது ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு இந்தியாவிலயே டெவெலப்பான சேனல்ன்னா ரெண்டு ரெண்டு தான் விஜய் டீவி அதுக்கப்புறம் வந்து ஜீ தமிழ் சன் டீவி அது வந்து பாட்டு பாடுகிறாங்கள சன் சிங்கரு டான்ஸ் ஜோடி டான்ஸு இதை மாதிரி ரொம்ப எல்லாற்றுக்குமே அடிட் ஆகிட்டுருக்காங்க